எங்க தாத்தா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாரு அவருக்கு என்னென்ன சடங்குகள் பண்ணிணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துகிட்ருந்தேன் அந்த இறந்தவொன்னே உறவினர்களுக்கு எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு தாத்தாக்கு பண்ண வேண்டிய சடங்கை பண்ண ஆரம்பித்துட்டோம் தாத்தா இறந்தவொன்னே ரொம்ப நாளாக எங்களை வளர்த்தாங்க இறந்தவொன்னே கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் அவருக்கு பண்ண வேண்டிய சடங்குகளை நம்ப பண்ணனும் இல்லையா அதனால் பண்ணிட்டிருந்தோம் தாத்தாவை குளிக்க வச்சு ஐஸ் பெட்டியில் போட்டு அப்புறமே அவருக்கு என்ன பண்ணிணோம்னா அவருக்கு தலைக்கு நேராக ஒரு படியில் நெல்லெல்லாம் போட்டு அது மேல் விளக்கேத்தி வைச்சாங்க பக்கத்தில் தேங்காய் வைச்சாங்க தேங்காய் எதுக்குன்னு நான் எங்க பாட்டிகிட்ட கேட்கும் போது அவங்க சொன்னாங்க குழந்த இல்லாதவர்களுக்கு அந்த தேங்காயை சாப்பிடும் பொழுது குழந்த உருவாகுகிற வாய்ப்பு இருக்கும்மா அது அந்த காலத்தில் உள்ள ஐதீகம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் தலையில் கையில் காலில் வாயில் கட்டியிருந்தாங்க எதுக்கு பாட்டி இப்போ எல்லாம் கட்டுறனு சொல்லும் போது அவர்களுக்கு உடம்பு வீங்கும்லை அது கட்டினா ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டியிருந்தாங்க அதை வாய்க்குள்ளே வெத்தலை இந்த பொயலை அப்படில்லாம் வச்சு கட்டியிருந்தாங்க எதுக்கு பாட்டி அதை இப்படி வைக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க அவங்க வெத்தலை போடறவங்களா இருந்தால் அவங்க வாய்க்குள்ளே வச்சு அது போட்டுகிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு ஐதீகம் உண்டு அதனால்தான் வெத்தலைய வச்சு கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் அவருக்கு முன்னாடி எங்கள் தாத்தா படிச்சிருக்கார் அவருக்கு முன்னாடி நாங்கள் ஒரு புக் வைச்சோம் அவர் படிச்சுட்டே இருக்கிற மாதிரி அப்புறம் மாலைலாம் கட்டிப்போட்டு பங்காளிங்கெல்லாம் வரிசையில் நின்றுட்டு அவர்களுக்கு கை கொடுப்போம் அப்புறம் தாத்தாக்கு பேரன் பிள்ளங்கல்லாம் போய் பேரன் பிள்ளைங்க போய்ட்டு தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க அந்த தண்ணியில் தாத்தாவை குளிப்பாட்டி விடுவோம் குளிப்பாட்டினதுக்கப்புறமே கொஞ்சம் நேரம் கழிச்சு அவருக்கு பண்ண வேண்டிய தூக்கும் பொழுது பண்ண வேண்டிய சடங்குகள்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் அவர் கையில் காசு வச்சு எடுத்தால் அது நமக்கு நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறமே தாத்தாக்கு கொள்ளி போடறவங்க மொட்டை அடிப்பாங்க பேரன் பேத்திங்கள் எல்லாம் மாவு சட்டி எடுப்பாங்க அப்புறம் முக்கியமானவங்கள் இறுதி ஊர்வலம் போய்ட்டு அவங்க பசங்கள் தான் கொள்ளி வைப்பாங்க அவர்களுக்கு அப்புறம் இதெல்லாம் பாட்டி சொன்னாங்க